போக்குவரத்துன்னால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவு எந்தளவுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் இன்றைக்கி ஆண்டுக்கொண்டிருக்க அரசாங்கமும் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா டக்குன்னு உடனே ஒரு க பஸ்செல்லாம் கவர்மெண்ட்டுக்கிறதுனால உடனே டக்குன்னு அந்த ஊருக்கு போக சொல்கிறாங்க அனுப்புகிறாங்க இன்றைக்கி வெளி மாநிலத்துக்கு நீங்கள் ஆந்திரா கிட்டத்தட்ட திருப்பதிக்கு போகணுன்னா உடனே பஸ்ஸு இருக்குது ட்ரெயின் இருக்குது இன்றைக்கி திருநள்ளாறு காரைக்கால் திருநள்ளாறு ச சனீஸ்வரன் பகவானுக்கு போகணுன்னாக்கால் உடனே பஸ்ஸு அடிக்கடி சென்னையிலேருந்து விட்றாங்க இங்கே மயி மயிலாடுதுறையிலேருந்து விட்றாங்க திருவாரூரிலேருந்து விட்றாங்க எந்த ஊரிலேருந்து சனீஸ்வரன் பகவானுக்கு போகணுமோ அந்தளவுக்கு போக்குவரத்துக்கு இடஞ்சல் இல்லாமல் ம மக்கள் பயன்பட்டிறக்கு பயன்பாட்டிற்கான வசதியை செஞ்சுக் கொடுத்துட்ருக்காங்க எந்த வழிலையும் பிரச்சின இல்லை இன்றைக்கி சென்னையை பொறுத்தளவுக்கு கோயம்பேடு பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டு எப்படியாப்பட்ட பஸ் ஸ்டாண்டு இப்போது அது மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ரொம்ப மிக பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குது அந்தளவுக்கு போக்குவரத்து எந்தளவுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா அந்தளவுக்கு நல்லா அமைஞ்சுருக்கு